நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கினது வந்து என்னுடைய லவெல்த் லீவில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீச்சல் கற்றுக்கினேன் நிஜமாலே அது வரைலியும் எனக்கு நீச்சலே எங்கள் அப்பா அது வரைலியும் இந்த கிணத்துல ஆற்றுல அந்த மாதிரி எங்கேயும் தண்ணி இல்லாததினால அது வரையும் நான் நீச்சலே கற்றுக்கல அதையும் அப்போ லவெல்த் லீவில் அதுவும் லவல்த் லீவில் கிணத்துல அதுவும் போரிருக்க கிணத்துலதான் நாங்கள் போய் நீச்சல் கற்றுக்கினோங்க அப்பப்போ அப்போ வந்து ஏகப்பட்ட இது நடந்துச்சு தெனைக்கும் ஒரு மாதம் கன்டினியூஸாக தெனைக்கும் போவோங்க நீச்சல் கற்றுக்கறதுக்கு ஒரு டைம் இடுப்பில் கேன் கட்டினு நீச்சலே தெரியாது ஹைட்லெருந்து பொத்துனு குதித்தேன் குதித்து அப்படே வயிறு கியிறெல்லாம் சிவப்பாயி போச்சு ரெண்டு நாள் வலி உயிர் போச்சு அப்பவும் அதுக்கப்பறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எப்படியோ நீச்சல் கத்தாச்சு அப்பறம் ஃபர்ஸ்டு நீச்சல் கற்றுக்கறதுக்கு முன்னாடியெலாம் தண்ணியை பார்த்தாலே பயம்லான் இல்லை ஆனால் கெணறு அந்த ஆழமாக இருக்கறத்தெல்லாம் பார்த்தா பயம் போகிறதுக்கும் பயம் நீச்சல் தெரியாதப்போ அதுக்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போயிடுத்து அதுக்கப்றம் இந்த ஹைட்டு கிணத்துலருந்து ஹைட்டாக குதிக்கிறது அதல்லாம் இப்போ பார்த்தா கூட லைட்டாக பயப்படும் எனக்கு நீச்சல் கற்று தந்தது வந்து என் ஃப்ரெண்டு தான் இப்படி பண்டா அப்படி பண்டா அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நாளில் கற்றுக்குவே அப்படினு கொஞ்ச கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து நீச்சல் கிணத்துல போய் ஸ்விம் பண்ணால்தான் எனக்கு நீச்சலே தெரிஞ்சிச்சு அது வரையும் எனக்கு நீச்சலே தெரியாமல் தான் இருந்துச்சு